சார் என்ன பேசுறது

ஆ ஆமாம்மா நிவேதா மிஸ் தான் பேசுகிறேன்

ஓகே என்னாச்சு ஆ ஆ

சரிங்கம்மா ஹாஸ்ப்பிட்டல் கூட்டு போங்க இன்னைக்கு டெஸ்ட் இருக்கே நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் தம்பி ஃப்ரீ ஆகிட்டாேனா நீங்கள் பார்த்து டெஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்க படிக்க சொல்லி எழுத சொல்லுங்கள்

ஆ ஓகேம்மா ஓகே நான் கொடுத்து அனுப்பிச்சி விடுறேன் நீங்கள் அதை மட்டும் ரைட் பண்ணி இது பண்ணுற மாதிரி பாருங்க ஆ ஓகே ப்ராஜக்ட் வந்து கொடுத்துருக்கேன் ஆ சரிங்கம்மா நான் கொடுத்து அனுப்பிச்சி விட்றேன் அதுவும் ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா நான் கொடுத்து அனுப்பிச்சி விடுறேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து அதை ரைட் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க வீட்டில் படிக்கிறானா

ஆ ஆ ஆ மார்னிங் எழுந்திச்சி படிக்க சொல்லுங்கள் ஆ ஆ ஆ ஓகேங்கம்மா ஓகே ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா ம் சரி ஓகே